நம்ம வரையிறது வந்துட்டு நமக்கு சின்ன வயசில் இருந்தே வந்துவிட்டு அது நம்ம கூடவே இருக்கும் எப்படி சொல்லுறது குழந்தைங்க கிறுக்குறது கூட வரைதல் தான் நம்ப வீட்டில் சொல்லிஇருக்காங்க அவங்க கிறுக்கி கொடுத்தா கூட நம்ம அப்பா அம்மாக்கு வந்துட்டு அது பெரிய சந்தோஷமாக இருக்கும் நாம பொதுவாக நான் சொன்ன மாதிரி தான் பொதுவாக வந்துவிட்டு நாம எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் சும்மா அந்த பொம்மையை பற்றி இப்படி கண்ணு இருக்கு இப்படி காது இருக்கு அப்படே வரைவோம் அப்படி இல்லாம அதுக்குன்னு வந்துவிட்டு ஒரு தனியாக பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரில் வந்துட்டு அவங்க கரெக்டாக சென்டிமீட்டர் எல்லாம் வச்சு அழகாக போட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சு அதில் இருக்க ஒரு சின்ன ஸ்டக்ச்சரை கூட கரெக்டாக அவங்க போடுவாங்க இந்த மாதிரி தான் வந்துவிட்டு நம்ப ஒரு நல்ல ஓவியனாக மாறுறதுக்கு இதுவும் வந்துவிட்டு ஒரு அடின்னு கூட சொல்லாம் ஆனால் ஆனால் வந்துவிட்டு இப்போ பெரிய வரையிறவங்களாம் இருக்காங்கள்ல அவங்கள் எல்லாம் அதுக்குன்னே வந்துவிட்டு தனியாக வந்துட்டு க்ளாஸ் போயி இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு குரு எப்பையுமே வந்துவிட்டு குரு இல்லாம கற்றுக்குறதும் நல்லது தான் ஆனால் குருவோட கற்றுக்கிட்டா நம்ம பண்ணுற சின்ன விஷயம் கூட வந்துவிட்டு எப்படி சொல்லுறது குருவோட குரு இருக்கப்போ கற்றுக்கிட்டோன்னு வச்சிக்கோங்களேன் அது வந்துவிட்டு நமக்கு ஒரு பெரிய பலன் மாதிரி நம்ம ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்க நம்மளை சரி பண்ணுவாங்க எப்படி இந்த கல்லை வந்துட்டு சிற்பியாக மாற்றுறன் கல்லை வந்துவிட்டு ஒரு ஓவியமாக மாற்றுறது வந்துவிட்டு சிற்பி கையில் தான் இருக்கு அந்த மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அது வந்து நமக்கு முழுமையாக தெரியாது ஆனால் அதை வந்துவிட்டு நம்ம ஓவியர் கற்று கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் நமக்கு வந்துட்டு அந்த கலை நமக்கு வந்துட்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் குட்டி குட்டி எப்பையுமே தவறுகள்லருந்து தான் நம்ம அதை அதிகமாக கற்றுக்குறோம் அதனால வந்துவிட்டு தவறுகள் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு அதை நம்ப தவறே பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது அதுக்கான ஏற்ற டைம் வரப்போ கரெக்டாக கற்றுக்கணும்